நான் ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருக்கிறேங்க ஜெபாங்க என் பேர் எனக்கு வந்து பத்து கிலோ அரிசி வேணும் ரெண்டு கி ரெண்டு அரிசி வந்து ரெண்டு விதமான அரிசி பத்து கிலோ அரிசி எனக்கு வேணுங்க பத்து கிலோ ஜாஸ்மின் ரைஸ் வேணும் பத்து கிலோ வந்து பிரவுன் ரைஸ் வேணும் பெல் ஸ்டாரிலே கொடுங்க எனக்கு நல்ல அரிசி கொடுங்க ஆமாம் ரெண்டுமே பெல் ஸ்டாரிலே ஆ பெல் ஸ்டாரிலே கொடுங்க நான் புதுசாக இப்போதான் உங்கள் கிட்டே நான் வாங்கியிருக்கு வாங்கியிருக்கிறேன் வாங்கிறேன் இனிமேல்ட்டு உங்கள் கடையிலே நான் வாங்குவேன் சரிங்க ஆமாம் நான் வாங்கினது இல்லை ஆனால் இனி நான் உங்கள் கடையில் நான் வாங்குவேன் அரிசி முருகர் கோயில் தெரு டோர் நம்பர் அஞ்சு குறுக்கு ரோடு விழுப்புரம் கிருஷ்ணா குறுக்கு ரோடு ம் க்ராஸ் ரோடு நீங்கள் நேரில் நீங்கள் கொடுத்து அனுப்புங்கள் நான் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் வீட்டுக்கு வந்தவொடனே நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன் சரிங்க நான் வந்து இப்போ நான் வாங்கி அதை யூஸ் பண்ணிவிட்டு நான் அது நல்லா இருந்துச்சுனா வந்து எல்லாேருக்குமே நா சொல்லி உங்களை அறிமுகப்படுத்துகிறேன் உங்கள் கடையை அறிமுகப்படுத்துகிறேன் உங்கள் பிராண்ட் எல்லாம் நான் அறிமுகப்படுத்தி விட்டுறேன் தேங்க்ஸ்ங்க நன்றிங்க